ஹலோ அண்ணா ஆனந்த் கேப்சா அண்ணா ஆ அண்ணா வேளாங்கண்ணி வரைக்கும் போகணும் நாலு பேர் போகணும்ண்ணா நாலு பேர் டிராவல் பண்ணணும் ஆமாம் அண்ணா எவ்வளோ ஆகும் அண்ணா அண்ணா ஆயிரம் ரூபாங்குறது கொஞ்சம் அதிகம் அண்ணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்லே ஒரு அண்ணா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அண்ணா நாலு நாலு பேர் தான் பக்கத்தில் தானே அண்ணா இருக்குது ஏன்ண்ணா இவ்வளோ கேட்கறிங்க அண்ணா இல்லை அண்ணா எழுநூறு ரூபா ஓகேவா உங்களுக்கு ஆ எனக்கும் ஓகேண்ணா எழுநூறு ரூபா ஓகே உங்களுக்கும் ஓகே தானே ஆ சரிங்கண்ணா நான் அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆ மேலத்தெரு நாகூர் அண்ணா ஆ ஆமாண்ணா நீங்கள் கிட்டே வந்தோவுன்ன ஃபோன் அடிங்க நான் வந்துடறேண்ணா ஆமாண்ணா ஒரு நாலு இங்கிருந்து நாலு மணிக்கு கிளம்புற மாதிரி இருக்குண்ணா ஆமாம் அண்ணா நாலு மணிக்கு நான் களம் ஒரு த்ரீ ஃபாட்டி போல் வந்திங்கன்னால் கரெக்டாக இருக்குண்ணா மூணே முக்கால் போல் வந்துட்டிங்ன்னால் சரியாக இருக்குண்ணா ஆமாண்ணா ஆ சரிங்க அண்ணா இங்கே கிட்டேக வந்தோவுன்ன ஃபோன் அடிங்க நாங்கள் நான் சொன்ன லொகேஷனுக்கு வந்துடறோம் நாங்கள் ஆ சரிங்கண்ணா கொஞ்சம் எவ்வளோ டைமுக்கு வந்துவிடுங்க அண்ணா ஓகே அண்ணா